கண்டிப்பாக இது வரைக்கி நான் சென்ற இட அழகிய இயற்கை காட்சி எது அப்படின்னா நான் வழியில போகிற இது எல்லாமே நான் ரசிப்பேன் ஒரு தடவை நாங்கள் பழனி வந்து காடு வழியில நடந்து போனோம் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து நாங்கள் நடந்து போனோம் இது நடந்து போகிறதுக்கு வந்து சர்வ சாதாரண விஷயம் இல்லை நடந்து போகிற வழியில நிறைய இயற்கை காட்சிகள் நாங்கள் பாத்துட்டே போவோம் காட்டு வழியில தான் போவோம் அதனால அது வந்து எனக்கு பெரிய சவாலாகவும் இருந்தது நிறையா அனுபவம் எனக்கு கிடச்ச மாதிரி இருந்துது அப்போ போகிற வழியில பார்த்திங்கனா நைட் ஒரு இடத்துல தங்குவோம் காலையில எந்திரிச்சு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அப்படி காட்டு வழியில போகும் போது காட்டுக்குள்ள தான் நாங்கள் தங்குவோம் அப்படி தங்கியிருக்கும் போது நிறையா மனிதர்களை சந்திப்போம் அவங்களோட இதை பற்றி சொல்லுவாங்க அதெல்லாம் நைட் கேட்போம் காலையில எ ரொம்ப நேரத்திலையே எந்திரிச்சு நாலு மணி மூணு மணிக்கெலாம் நடக்க ஆரமிச்சிடுவோம் அப்படி நடக்கும் போது பார்த்திங்கனா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சூரிய உதயம் இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு தெரியும் அதுவே அந்த சைட்ல நாங்கள் போகும் போது பார்த்திங்கனா இது வரைக்கும் நான் வந்து சூரிய அஸ்தமனத்தை நான் பார்த்ததில்ல அது உதிக்கும் போது நான் பார்த்ததில்ல ஆனால் நாங்கள் நடைபயணம் பழனிக்கு காட்டு வழியில நடந்து போகும் போது நான் வந்து நிச்சயமாக நான் பார்த்துருக்கேன் காலையில நாங்கள் நடந்து போகும் போது ஒரு இயற்கை சூழ்ந்துள்ள அந்த சூரிய அஸ்தமனம் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு எங்களால பக்க முடியி எனக்கு அது ஞபாகம் இருந்து இருக்குது அப்படி நடந்து போகிற வழியில கிடைக்குற கடைகள்ல என்ன உணவுகள் கிடைக்கிதோ அதை வந்து வாங்கி சாப்பிட்டு போற வழியில சமைச்சி சாப்பிட்டு போகிறது ஒரு ஆனந்தமான விஷயமாக இருக்குது எங்களுக்கு அப்போது ஒரு சிலர் எங்கள் கூட வரவங்கள்லாம் பகிர்ந்துக்குவாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க எந்த சூழ்நிலைலேருந்து வந்தாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசிகிட்டே நடந்து போவோம் நடந்து போகிறதுல எங்களுக்கு களைப்பே தெரியாது நாங்கள் கோயில்ல போ போகும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப களைப்பாக இருந்தாலும் நாங்கள் எங்கக்கிட்ட பேசிட்டு வந்தது இந்த சூரிய அஸ்தமனத்தை காலைல எப்படி உதயமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு சாயந்தரம் எப்படி மறையுது இதெல்லாமே வந்து நாங்கள் வந்து அங்கே கோயிலுக்கு போகிறதுக்குள்ளையே நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம் போகிற வழியில இப்படி வந்து நாங்கள் எங்களோடய உணர்வுகள் வந்து பகிர்ந்துக்கிட்டதையும் நாங்கள் வந்து வீட்டில வந்து நாங்கள் பேசிக்குவோம் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் நாங்கள் பேசுவோம் அதனால் எனக்கு வந்து பழனி போகும் போது காட்டு வழியில நடந்து போகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய

ஒரு சில சமையம் விலங்குகள் கூட வரும் அதை எல்லாம் பார்த்து ரசிப்போம் ஆனால் அது எங்களை தொந்தரவு பண்ணதில்லை நம்மளும் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது இன்னோன்னு என்ன அப்படின்னா காட்டுக்குள்ளே போகும் போது வந்து நாங்கள் வந்து உணவுகள் சாப்பிட்டு அதை அங்கங்கே அப்படி அப்படியே நாங்கள் போட்டு வர மாட்டோம் அதையும் நாங்கள் சொல்லுவோம் காடுகளை நடக்கும் போது எந்த ஒரு குப்பையும் போடாதீங்க அது வந்து இயற்கைக்கு மாசு கேடு தரும் அப்படிங்கறதையும் நாங்கள் எடுத்து சொல்லுவோம் நாலு பேத்துக்கு இது வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவம் எங்கள் வீட்டில வந்து நான் வந்து சூரிய அஸ்தமனத்தலாம் பார்த்தது இல்லை மறையிறது மறையிறது வேணுணா மாலை நேரங்கள்ல நாங்கள் பார்ப்போம் ஆரஞ்சு நிறமாக அது ஒரு புதிய அனுபவமாக இருக்குது ஆனால் காலை இது வந்து நாங்கள் காட்டில வந்து நடந்து போகும் போது அது முக்கியமாக ரொம்ப காலை வெளியில ரொம்ப முன்னாடியே அந்த பிரம்ம முகுர்த்த நேரத்தில் பார்க்கறதே பெரிய ஒரு அனுபவமாக இருந்துது ஆனந்தமாகவும் இருந்துது